மாட்டை வந்து நம்மளுடைய குழந்த மாதிரி வளர்க்குணும் பால் மாடாக இருந்தால் அதுக்கு நம்ப எப்படி குழந்தைக்கி தாய்க்கு தேவையான உணவு கொடுக்குறமோ அதே மாதிரி பால் மாட்டுக்கு நம்ப அதுக்குள்ளே தீவனம் கொடுக்குணும் அதிலையும் நாட்டு ப பசு மாடுன்னால் அதனுடைய பால்னுடைய சுவையே தனி இந்த க்ராஸ் மாடு இருக்குது சீமை மாடு இருக்குது அந்த பார்சி மாடு இருக்குது அது வந்து பால் அதிகமாக கறக்கும்னு சொல்லலாமே தவிர அதில் வந்து நாட்டு மாடுனுடைய பால்னுடைய சுவை வந்து அதில் இல்லை நாங்கள் எங்கள் பொருத்தவரையும் நான் வந்து பெரும்பாலும் நாட்டு மாட்டினுடைய பால் தான் அதிகமாக குடிச்சுருக்கேன் ஆனாலும் வேண்டி நம்ப வந்து நாட்டு மாடு வீட்டில் வளர்க்கிறதால நாட்டு மாடு நம்ம வளர்க்கலாம் அதை நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கிணும்